மலை ஏறுவதில் ரொம்ப சவாலான விஷயோன்னு பார்த்திங்கன்னாக்க மூச்சை தம் பண்ணி ஏர்றது தான் மலையில் ஏறயில பார்த்திங்கன்னா செங்குத்தாக ஏறுவோம் ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் சாதாரணமாக எப்போதும் போல் தரையில் நடக்கிற மாதிரி தான் நடப்போம் செங்குத்தாக ஏறக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா நம்மளோடய சுமைகள் நம்மளோடய லக்கேஜஸ் எல்லாமே கையில் இருக்கும் அதை தூக்கி ஏறயில மூட்டையத் தூக்கி ஏர்றவுங்களுக்கு செர ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் புதுசாக ஏர்றவுங்க இந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் ஃபஸ்ட்டு ஏறயில கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டேன் ஏன்னால் எனக்கு வந்து வீசிங் பிரச் பிரச்சனை இருக்குது இருந்தது அதனால் எனக்கு ஏறயில கொஞ்சம் சிரமமா இருந்துச்சி இதே நான் பழக்கப்படுத்துறேன் இன்னும் மூச்சுப் பயிற்சி செஞ்சேன் என்னோடய நுரையீரல் நான் கொஞ்சம் வலுவாக்கி அதன் மூலமாக நான் பயிற்சி எடுத்துக்கிட்டதினால எனக்கு மலை ஏர்றதுல எந்த சிரமமும் தெரியிலை இந்த மலை ஏற்றம் செய்றதினால எனக்கு வந்து மன அமைதி கெடச்சுது கோபங்கள் குறஞ்சிது நிதானமாக பேச ஆரம்பித்தேன் எல்லாத்துகிட்டையுமே யார் கூட எந்த கோப வார்த்தைகளையும் உச்சரிக்கிறதில்லை எவ்வளோக்கெவ்ளோ தனிமையாக தனிமையாக ஃபீல் பண்ணயில நான் வந்து ஒரு மலை ஏற ஆரம்பித்தேன் அப்பிடின்னா மனது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்